ஹலோ யார் ஆ ஆ சொல் ஆ ஆ ஆ ஆ சொல்லு ப்ரோ சொல்லு ப்ரோ

ம் ம் கேட்கறாங்களா சரி ப்ரோ பண்ணிடலாம் பண்ணிடலாம் ப்ரோ பண்ணிடலாம் ப்ரோ நிறைய பேர் அதுதான் கேட்கறாங்களா

சரி ப்ரோ கோ கோல்டெல்லாம் என்னா இருக்குதா இல்லை சேல்ஸ்லாம் ஆகி சேல்ஸ் ஆகிருச்சா கோல்டெல்லாம் கடையில் இருக்கா சேல்ஸ் ஆகிருச்சா ப்ரோ அதெல்லாம் ஓ ஓகே தான் பண்ணிடலாம் இப்போ இப்போ வ வர்றவங்கல்லாம் ரேட்டு கம்மியாக கோல்டு கேட்கறாங்களா கோல்டு வெள்ளி இதெல்லாம் ரே ரேட்டு கம்மியாக பெருசாக கேட்கறாங்களா சரி இப்போ அடுத்த தாட்டி அடுத்த தாட்டி கோல்டு இது பண்ணும் போது ரெடி பண்ணிடலாம் சொல்லுங்கள் அவங்ககிட்ட ஆ சேரி கண்டிப்பாக எடுத்தடலாம் ம் எ ஏதோ க வர்ற கஸ்டமர் ஆ அதெல்லாம் கம்மியாக தான் வரும் நீங்கள் கஸ்டமர்கிட்ட மட்டும் நல்லா பேசுங்கள் ஓரளவு ஓ ஆ ஓரளவு ம் ஓரளவு பிக்கப் பண்ணிடுங்க கஸ்டமர்ஸ்லாம் ம் ஓகே ப்ரோ ஆ சா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா

ம் கடை கடை இன்னும் மூடலைங்களா ம் பத்து மணியாச்சு மூடுங்கள் பரவாயில்ல மூடிட்டு வீட்டுக்குப் போங்கள் ஆ ஓகேங்க சார் ஓகே ஓகே ப்ரோ